யார் பேசுகிறீங்க ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் ஏங்க யூனிட் எக்ஸாம் பேப்பர் பார்த்திங்களா பேரன்ட்ஸ் மீட்டிங் சொல்லி இருந்தோம் ஏன் வரல ஏன் வரல ஆ பையன் எப்படி எக்ஸாம் எழுதிருக்கான்னு பார்த்திங்ளா ம் ஏன் இப்படி வாங்கி இருக்கான் என்னென்னு யோசிங்களா ம் ம் அவனுக்கு டேலெண்டு இருக்கு படிக்கலான் இருந்தால் விளையாட்டு தனமாகவே இருக்கிறான் ஆ நீங்களும் கொஞ்சம் பார்த்து கண்டிக்கணுமுல நீங்களும் சொல்லிகொடுங்க நாங்களும் சொல்லித்தரோம் வந்துருவான் ம் வீட்டில் எப்போ ஆ சரிங்க சரி ஆ க்ளாஸ்ஸெல்லாம் அப்போ ஆ அதலாம் சேட்டைகள் பண்ணும் பிள்ளைங்கள்னா சேட்டைகள் பண்ணும் தான் சரி ஆயிடும் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ம் வீட்டுலலாம் எப்படி இருக்கான் என்ன படிப்பானா வீட்டில் படிக்கிறானா

சரி சரி சரி பார்த்துகோ நாங்களும் பார்த்துக்குறோம் ம் ம் வேறு எதுவும் ம் கொண்டுகிட்டு வந்துர்லாம் கொண்டுகிட்டு வந்துர்லாம் வந்துருவான் படிச்சிடுவான் பண்ணிட்லாம் ஆ

ஆ சரிங்க ஆ ஓகே தேங்கி யூ